விவசாயி தற்கொலை செய்துக்குறான்னா அதை தவிர்க்கிறதுக்காக அரசு முன்வரணும் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும் அவன் கேட்குறது வந்து உண்மையான விலையை கொடுக்குறதுல்ல நிர்ணயிக்கிறதுல்ல அதே போல அரசு எடுக்கும் அந்த விவசாயியோடைய பொருட்களை அரசே முன்வந்து அந்த விவசாயி அந்த பொருளுக்கான விலைய நிர்ணயிச்சு அதை ந நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா விவசாயி தற்கொலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை இது தான் என்னுடைய வேண்டுகோள் விவசாயிக்கு அரசு முன்வந்து அவங்கவுடைய பயிர் கடனோ நான் ஏற்கனவே சொன்னது போல் பயிர் கடனோ நகை கடனோ இது போல என்ன சொல்லுறதுமா பொருட்கள் கொடுக்குறதோ இது போல கொடுத்தாங்கன்னா அந்த தற்கொலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுடைய பொருளுக்கு நிரந்தரமான பணம் கிடைக்கணும் நன்றி